எங்களுக்கு பார்த்தீங்கனா இங்கே பக்கத்தில் சாத்தனூர் டேம் இருக்குது அங்கே சாத்தனூர் டேமில் பார்த்தீங்கனா போட் சவாரி சேவைகளெலாம் படகு சவாரி அது செய்யிற மாதிரி இருக்குது இந்த ஒட்டகம் இந்த மலைப்பாம்பு இந்த முயல் கரடிங்கள் அந்த மாதிரி இதெலாம் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனா இங்கே வெள்ளிமலைனு ஒரு ஊர் வெள்ளிமலையில் வந்துட்டு இதேமே இதேபோலயே தான் படகு சவாரி செய்யற மாதிரி இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்னா சாப்பாடு நம்ப போனோம்னாவே ஏதாவுது நமக்கு வேணுமான்னு கேட்டுட்டு சமைச்சு கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது அங்கேயும் அதுமாதிரி நிறையா மலைகளிருக்கு நிறையா மரங்கள் இருக்குது